இப்போது விவசாய குடும்பமாக இருந்தாலும் அவங்க விவசாயத்தை பண்ணுறது இல்லை அது ஏன்னா அவங்க நிறையா ஐட்டி ஃபீல்டு அப்றம் நிறையா பிஸ்னஸ் வோன் பிஸ்னஸ் அந்தமாதிரி நிறையா அவங்களே அவங்களாம் பண்ணிக்கணும் அப்டிங்கிறனாலதான் அவங்க கொண்டுட்டு வராங்க அவங்க அப்பா வந்து தானே அக்ரிகல்ச்சராக இருக்கணும் அப்படினு அவங்க நினைக்குல ஏன்னா அவங்களுக்கு அதோட அவர்னஸ் புரியல அக்ரிகல்ச்சரை பற்றி அவங்களுக்கு இன்னும் அவங்களுக்கு அவர்னஸ் நம்ம ஏற்படுத்தணும் அக்ரிகல்ச்சர் தான் நம்மளோட நாட்டோட முதுகெலும்பு அப்படினு அவங்களுக்கு தெரியணும் தெரிஞ்சால் அவங்க இதுமாதிரிலாம் பண்ணமாட்டாங்க அக்ரிகல்ச்சர் இருக்கிறவுங்க வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணணும் அப்படின்னு கிடையாது நம்ம யார் வேணாலும் வோன் பெர்சன் அக்ரிகல்ச்சர் பண்ணலாம் அக்ரிகல்ச்சர் பண்ணாதான் நம்மளுக்கு சாப்பாடு நம்மளுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறவுங்ளே நம்ம வேணாம் நம்ம அது ரொம்ப அசிங்கமான வேலை மண் இறங்கி பாக்கிற வேலை அப்படின்னு நினைக்கிறோம் இப்போது ஐடி பீல்டில் இருந்து இப்போ கம்பனியில் இருக்கிறதுதான் ரொம்ப டீசெண்டான வேலை அப்படின்னு நினைக்கிறோம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அக்ரிகல்ச்சர் இல்லைனாலே இந்த நாட்டில் ஒன்றுமே பண்ண முடியாது அக்ரிகல்ச்சர் அப்டிங்கிறது நம்ம நாட்டின் முதுகெலும்பு தமிழ் நாட்டு நம்ம மோஸ்ட்லி ஃபேமஸ் ஆனது அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனது அப்படினா நெற்களஞ்சியம் தமிழ்நாட்டின் பின்பு தமிழ் நாட்டின் நெற்களஞ்சியம் அப்படினா அது தஞ்சாவூர்தான் சொல்வாங்க ஏன்னா அங்கே தான் அக்ரிகல்ச்சருக்கு அவ்வளோ அவ்வளோ அக்ரிகல்ச்சருக்கு அனுப்பி போய் அங்கே போய் பார்த்தா அங்கே போய் பார்த்தா அக்ரிகல்ச்சர் பண்ணுறங்களானு கூட தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே டெக்னாலஜி வளந்திருக்கு அவங்க நிறையா கம்பேனீஸ் ஃபேக்ட்ரி அது மாதிரி நிறையா வந்திருக்கு அதனால் அவங்க அவங்களோட அக்ரிகல்ச்சரை விட்டுவிட்டு எல்லோருமே அந்த ஃபேக்ட்ரி அது மாதிரி வேலைக்கு போக ஆரம்மிச்சிட்டாங்க ஆனால் அக்ரிகல்ச்சர் பறந்த குடும்பத்தில் நிறைய நிறையா பேர் ஐட்டி ஃபீல்டு ஃபாரினு அது மாதிரி ஜாப்பு தேடிகிட்டு போய்ட்றாங்க ஏன்னா அதுக்கு என்ன மோஸ்ட்லி காரணம் அப்படினா அவங்களுக்கு ஆனால் அக்ரிகல்ச்சரை பற்றி அவர்னஸ் இல்லை அக்கறை இல்லை அதை பற்றி அவங்களுக்கு இன்னும் புரியல புரிஞ்சு இதான் அவங்க அக்ரிகல்ச்சரை விட்டுவிட்டு ஏதோ ஒரு நாட்டுக்கு வேலை தேடி போயிருக்க மாட்டாங்க யாருட்டேயும் வேலை தேடிட்டு போய்ருக்க மாட்டாங்க ஏன்னா நம்மளே நம்ம நிலம் இருந்தால் அதை நம்மளே உழுது பயிர் செஞ்சு நம்ம நம்மளே சம்பாதிக்கிற காசு எங்கே இருக்கு நம்ம இன்னொரு ஒருத்தவங்கள்ட்ட போய் வேலை செஞ்சு வாங்கிற காசு எங்கே இருக்கு அதுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃபரென்ட்டு அதை யாரும் புரிஞ்சுகிறதே இல்லை நம்மளா விவசாயமா சீச்சீ விவசாயம்லாம் யாருப்பா பண்ணுவா அதலாம் பண்ணால் இது அதலாம் பண்ணால் அசிங்கம் அப்பா பாருங்க அப்பா விவசாயம் அப்படின்னு சொன்னால் கூட பசங்கள் ஸ்கூலில் அவங்க அப்பா டாக்டரு வக்கீல் சொன்னல் கூட எங்கள் அப்பா விவசாயம் அப்படின்னு சொல்லிகிட்டு கூட இப்போ வெட்க பட்டுகிட்டு இருக்காங்க பசங்கள் அந்த அளவுக்கு இந்த நாடு இப்போது போய்ட்டு இருக்கு அக்ரிகல்ச்சர் பற்றி அவங்களுக்கு அவர்னஸ் நிறையா ஏற்படுத்தணும் அக்ரிகல்ச்சரை பற்றி அவங்குளாவே புரிஞ்சிக்கணும் தெரிஞ்சிக்கணும் அக்ரிகல்ச்சர் நம்ம நாட்டுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு கூட சாப்பாடு இல்லாமல் இருக்க முடியாது ஒரு நாளைக்கு மூணு வேளை சாப்பிடுவோம் அந்த சாப்பாட்டை செய்ய அவங்க எவ்வளோ கஷ்டபட்டிருக்காங்க இப்போது வர வர காலகட்டத்தில் அக்ரிகல்ச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சுட்டு வந்துகிட்டு இருக்கு ஏன்னா யாரும் அக்ரிகல்ச்சரில் இயற்கையான உரம் போடுறதே இல்லை எல்லாம் இரசாயன உரங்கள் தான் போடுறாங்க இயற்கையாக செஞ்சால்தான் அது உணவு மருந்து இதலாம் போட்டால் அது பாய்சன் இப்போ நம்ம சாப்பிட்ற அதிகமான பொருள் பாய்சன் தான் ஏன்னா அவங்களுக்கு அவர்னஸ் இருந்தாக்கூட அக்ரிகல்ச்சர்லாம் அக்ரிகல்ச்சருனா என்ன அது எதுக்காக பண்ணுறோம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு அவங்களுக்கு அவர்னஸ் தெரியணும் அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்க அக்ரிகல்ச்சர் ஆக முடியும் அப்படி எந்த அவர்னஸும் இல்லாமல் நான் அக்ரிகல்ச்சரா அக்ரிகல்ச்சருனா என்ன ஒரு அசிங்கமான வேலை அப்டிங்கிற அளவுக்கு இப்போ போய்கிட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு இதை பற்றி நல்லா அவர்னஸ் ஏற்படுத்தணும் அப்போதுதான் அவங்களுக்கு புரியும் அந்த அவர்னஸ் ஏற்படுத்துகிறப்போதான் அவங்களுக்கு புரியும் அக்ரிகல்ச்சருனா இதான் இப்போது அக்ரிகல்ச்சர் இல்லைனா நம்ம நாட்டில் ஒன்றுமே இல்லை அப்படினு அப்போதான் அவங்களுக்கு தெரியும் அக்ரிகல்ச்சருனா இதான் அப்படின்னு அதை நம்ம அவர்னஸ்ஸே இல்லாமல் அவங்கள்கிட்டயும் எதுவுமே சொல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு எப்படி புரியும் அக்ரிகல்ச்சருனா இதுதான் அக்ரிகல்ச்சருனா இப்பிடித்தான் பண்ணணும் அப்படினு ஒருத்தவங்கள்ட்ட வேலைக்கு போகிறாங்க அது நம்ம நிலத்தை நம்மளே உழுது எல்லாம் பண்ணி நம்மளே சம்பாதிக்கலாம் அதல்லாம் விட்டுவிட்டு அக்ரிகல்ச்சர் அப்படி ஒரு விவசாயம் அப்படின்னாலே அது ஒரு இது ஒரு அசிங்கமான வேலை அப்டிங்கிற மாதிரி இப்போ இருக்கிற காலகட்டம் மக்கள் கிட்டே மிக முக்கியமாக இளைஞர்கள் கிட்டே போய்டிச்சி இப்போ என்னா எல்லோருமே என்ன இப்போ வேலை பாக்கிறாங்க நம்ம ஐடி ஃபீல்டுக்கு போகணும் நல்லா ஏசியை போட்டுகிட்டு டிப்டாப்பாக உக்காந்து இந்த கம்பியூட்டரை என்ன நோண்டினம்மா வந்துகிட்டே இருக்கணும் இந்த வெயிலில் இறங்கி வேலை பாக்கிறதுலாம் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அவங்க அப்பா அக்ரிகல்ச்சராக இருந்தால் கூட நான் எங்கள் அப்பா அக்ரிகல்ச்சர்னு எந்த பையனோ பெண்ணோ பெருமையாக சொல்லிக்கிறது இல்லை இப்போ இருக்கிற காலகட்டம் ஏன்னா அது வந்து ஒரு அசிங்கமான வேலையா அப்டிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அது அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லணும் இதை அக்ரிகல்ச்சருனா இதான் அப்டின்னு அவங்க அக்ரிகல்ச்சர் பற்றி தெரிஞ்சு நிறையா அவர்னஸ் ஏற்படுத்தினா தான் அவங்களுக்கு அக்ரிகல்ச்சரை பற்றி நிறையா புரிஞ்சுக்க முடியும் அதை பற்றி நிறையா அக்ரிகல்ச்சர் பற்றி அவங்க தெரிஞ்சிக்க முடியும் அக்ரிகல்ச்சரு நம்ம நாட்டோட முதுகெலும்பு அப்படினு அவங்களுக்கு தெரியும் இப்போது இருக்கிற காலகட்டத்தில் படிப்படியாக அக்ரிகல்ச்சர் அழிஞ்சுகிட்டு விவசாயோம் அழிஞ்சுகிட்டு வருது ஏன்னா யாரும் விவசாயம் பாக்கிறதே இல்லை அப்போ உள்ளவங்களும் விவசாயம் பாக்கிறாங்க இப்போ யாரும் தனக்குன்னு நிலம் வச்சு இப்போ விவசாயம் நிலத்தில் கூட ஃபிளாட் போட்டு விற்க ஆரம்மிச்சிட்டாங்க விவசாயம் அப்டிங்கிறது யாரும் பாக்கிறதே இல்லை நம்மதான் அவங்களுக்கு அவர்னஸ் ஏற்படுத்தி விவசாயத்தை நிறையா ஊக்குவிக்கணும் நம்ம நாட்டில் மட்டும்தான் விவசாயம் அப்டிங்கிறது இல்லை இப்போ பாருங்கள் ஆஸ்ட்ரேலியா டென்மார்க் அதில் கூட விவசாயம் அப்படிங்குறது இருக்கு விவசாயம் இவ்வளோ நாட்கள் இருக்கு எங்கேயோ இருக்கிற விவசாயம் பண்றப்போ நம்ம தமிழ் நாட்டில் பிறந்து நம்ம விவசாயம் பண்ணிக்கிட்டு நம்ம ஏன் அசிங்கபடணும் அசிங்க படாமல் நம்மளே இறங்கி வேலை செஞ்சால்தான் விவசாயத்தை நம்ம காப்பாற்ற முடியும்